இப்போ வீட்டில கெஸ்ட்டு வந்திருக்காங்க என்னால் செய்யமுடியல அதனால நான் ஆட்ரு பண்ணுறேன் என்னோடய இது என்னன்னா காரம் உப்பு எல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணி எனக்கு ஆட்ரு ப ஆட்ரு பண்ணிகிட்ருக்கேன் அவங்க வந்துகிட்டு செஞ்சி எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க நான் வெயிட் பண்ணுறேன் இந்தமாதிரி வந்துட்டு இப்போ இது இருக்கிறது கொஞ்சம் நல்லதுதான் ஆனால் முடியாதுங்கும்போது நம்ம செஞ்சிதான் ஆகணும் இப்போ இந்தமாதிரி இருக்கிறது கொஞ்சம் வசதியாகப்படுது நம்ம என்ன சொல்கிறோமே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்தமாதிரி சாப்பாடு நம்மளுக்கு டெலிவரி பண்ணுறாங்க நல்லா செய்கிறாங்க சொன்னால் அதுமாதிரி தகுந்தமாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கள் இது வந்து நல்லா ஒரு இதுதான் அந்த காலத்திலலாம் அந்தமாதிரி இல்லை இப்போ இருக்குது ஆனால் இப்போ நிறைய பேர் இது இருக்குதுனுட்டு இதே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கள் இப்போ யாருனால் கெஸ்ட்டு வந்தால் ஆட்ரு பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம நம்ம வீட்டுக்கு வேணுன்னாக்கூட வீட்டுக்கு செய்ய முடியலனாக்கூட உடனே ஆட்ரு பண்ணிடுறாங்க என்ன ஃபுட்டு வேணும் எது எதுவேணுமோ காரம் கம்மியாக என்ன வேணுமோ சொன்னோமுன்னா அதுக்கு தகுந்தமாதிரி சாப்பாடு டெலிவரி பண்ணுறாங்க